என்னங்க ஆமாங்க ஆ சொல்கிறேங்க மேம் மேம் எங்கள் பேங்க்கில் எப்படின்னா ஆ தனிநபர் லோன் தர்றோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் வந்து டுவெல் பர்சன்ட்டுங்க மேம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சேலரி எவ்வளோ வாங்குறீங்க ஆ உங்களால் எவ்வளோ கட்ட முடியும் மந்த்லி மேம் பேங்க்கில் நான் தான் எக்சிகியூட்டிவாக இருக்கேன் என் நேம் ஜெயலக்ஷ்மி ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் வாங்குறீங்கன்னா உங்களால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மு மந்த்லிக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ளே நீங்கள் லோன் கட்டுற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக்கு ஒன் லேக் கொடுத்தோம்னா டென் ப டுவெல் பர்சன்ட்டுங்க மேம் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி இ இது உங்களுக்கு அமௌண்ட் அதிகம் ஆக ஆக என்னாகுன்னால் வட்டி வந்து கம்மியாகும் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக்குக்கு நீங்கள் ஒன் நீங்கள் பன்னெண்டு மாதமும் இது போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா இருபத்தி நாலு மாதமும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆ தவணைப் போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு தே பத்து தேதிக்கு மேலேதான் போடுவோம் ஏன்னா எல்லாத்துக்குமே சேல்ரி வாங்குறவங்கங்கறதுனால பத்து தேதிக்கு மேலே போட்டால்தான் கரெக்டாக இருக்கும் மேம் வாங்க நீங்கள் நேரில் ஒரு டைம் வாங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத சொல்கிறேன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் மேம் அதுக்காக நீங்கள் அப்ளிகேஷன் காஸ்ட்டு பே பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரு ம் பேன் கார்ட் ஜெராக்ஸு ஃபோட்டோ நாலு வேணுங்க மேம் ஆமாங்க மேம் நாளைக்கு மார்னிங் ஒரு லெவன் ஓ க்ளாக் மாதிரி வாங்க நான் இருப்பேன் அப்போதான் ஆஃபீஸில் இருப்பேன் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எதாவது உங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்ஸும் சொல்லுங்கள் உங்கள் ரெக்கார்ட்ஸில் வேறே எதாவது அஸட் அந்தமாதிரி எதாவது இருந்தாலும் கொண்டு வாங்க நான் பார்க்கறேன் ஓகேங்களா உங்களுக்கு அவைலபிளிட்டி பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட வந்து லோன் பற்றி இது பண்ணிக்கலாங்க மேம் ஆ கண்டிப்பாக மேம் வாங்க நாளைக்குப் பார்க்கலாம் ம் நன்றிங்க